போக்குவரத்து வசதி இப்போ பெரும்பாலும் நிறையா வளர்ச்சி அடஞ்சிருச்சு அதனால் முக்கியமான சுகாதார வசதிகள் எல்லாமே மேம்பட்டுருச்சி போக்குவரத்து வசதி இருந்தாவே ஒரு நாடு சீக்கிரம் முன்னேறிடும் சொல்வாங்க அதனால் அந்த வசதி நல்லாயிருக்கு புறம் நகரில் முன்னோறுந்திச்சி இப்போது அதிகமாக இல்லை இந்த சுகாதாரம் வளங்கள் வந்து வில்லேஜில் ஒரு பத்து வில்லேஜிக்கு ஒரு இடத்துல அது ஓரமாக இருக்கும் அந்த லாஸ்ட் ஊர்லேந்து போகிறவங்களுக்கு ரொம்ப சிரம்மாக இருக்கும் அடிக்கடி இந்த ஆட்டோங்களா கிடைக்காது குறிப்பிட்ட டைம் மட்டும் பஸ்ஸு போகும் போது கொஞ்ச சிரம்மாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு டூவீலர் ஆட்டோன்ற போகிறதுனால அதுவும் இப்போது ஓரளவுக்கு குறஞ்சிடுச்சி